நாமக்கல் மாவட்டத்தில் போக்குவரத்து அப்படின்னா ட்ரெயின்லேருந்து பஸ்ஸுலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது லோக்கலில் போகணும் உள்ளூருக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு டவுன் பஸ்ஸு ஒரு மினி பஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெவி வெஹிக்கள்ஸ் அப்படின்னா ட்ரெயின் வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது பிளஸ் வந்து கிராமப்புறத்தில் மக்கள் வந்து விரும்புகிறது அப்படின்னா நிறையா டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க டூ அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் போக்கு ஆனால் எல்லோருமே எல்லா இதுவுமே யூஸ் பண்றாங்க அதனால் ஏ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து டெய்லி வாழ்க்கை வந்து ஓகே நார்மலாக போயிட்டிருக்குது